ஆ இருக்கும்மா உங்களுக்கு என்னாம்மா ஐஸ்கிரீம் வேணும் என்கிட்ட வந்து குச்சி ஐஸு கோன் ஐஸ் இருக்கும்மா அப்புறம் குல்ஃபி இருக்கும்மா குல்ஃபிலே ஒரு நாலஞ்சு ஃப்ளேவர் புதுசாக வந்திருக்கு அப்புறம் சின்ன பசங்கள் சாப்பிட்ற மாரி இந்த பால் ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் இருக்கும்மா அப்புறோம் இந்த அனிமல்ஸ் ஃபோட்டோலாம் போட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் வந்திருக்கும்மா ஃப்ளேவர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வெணிலா சாக்லேட்டு பட்டர்ஸ்காட்ச்சு அப்புறம் பன்னீர்னு புதுசாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும்மா அப்புறம் ஸ்டாபெரி இருக்கும்மா உங்களுக்கு என்ன வேணும் ஆ சரி

ஆ ஓகேம்மா என்ன பிரைஸில் எதிர்பார்க்கறீங்க வெணிலா வந்து ஸ்டார்டிங் இருபது ரூபாலந்து இருக்கும்மா பட்டர்ஸ்காட்சி ஸ்டார்டிங் நாற்பது ரூபாம்மா உங்களுக்கு என்னாம்மா வேணும்

ஆ சரிம்மா ரெண்டுத்தையும் பேக் பண்ணிடவாம்மா ஆ சரிம்மா ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக டூ ஃபாட்டி போல் வரும்மா ஆ சேரி ஆ இருக்கும்மா என்ன ஃப்ளேவர்லம்மா உங்களுக்கு வேணும் ஆ வெணிலாவுல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பிராண்ட்ருக்குது அமுல்ருக்குது அருண்ருக்குது லாஸா இருக்குது அப்புறோம் அங்கிள் ஜான்ருக்குது அப்புறம் கிஸ்ஸான்னு ஒரு புதுசாக ஒரு பிராண்ட்ருக்கும்மா உங்களுக்கு எது வேணும் ஆ அருணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அருணு வந்து ஒரு அறுநூறுவா அதுபோல போலே வரும்மா அப்புறோம் அமுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி நாற்பது ரூவா போல வரும் ஏன்னால் அருணு வந்து கொஞ்சம் டேஸ்ட்வைஸ் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் அதில் பிரைஸ் ஜாஸ்தி நீங்கள் எது எதிர்பார்க்கறீங்க என் நான் வந்து சஜ்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ எல்லோரும் நிறையா பேர் வாங்கிகிட்டு போவது எதுன்னு கேட்டிங்கன்னால் அருண் தான் வாய்ன்ட்டு போகிறாங்க ஏன்னால் அது டேஸ்ட்வைஸ் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ற மாரி எதிர்பார்க்கறீங்க ஆ ஓகேம்மா அப்போ அருணில் இருக்குதும்மா ஆறு ஏழு பேருக்குக்கு ஃபே ஃபேமிலி பேக்கு ஆ சாப்புடல்லாமா இதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நீங்கள் சாப்டுவிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அது மட்டும் தான் ஒரு பிரச்சனை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னால்அது வந்து சளி பிடிச்சிரும் சின்ன பசங்களுக்கு இதில் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லோருமே சாப்புடல்லாம்மா ஐஸ்கிரீம் ஆ நாங்கள் கொடுக்கற பேக்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வெச்சிங்கன்னால் நீங்கள் ஒரு மாசம் வரையும் வெச்சுக்கிலாம்மா நீங்கள் அதே ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் தான் மேக்ஸிமம் அது தாங்கும் இல்லைன்னா ரொம்ப கட்டி புடிச்சு போயிடும் அதுக்காக தான் ஆ மீடியம் பேக் இருக்கும்மா மீடியம் பேக் ஒன்று ஒரு ஃபை ஹண்ட்ரேட் வரும் ஆ சரிம்மா ஆ சரிம்மா ஆ தருவோம்மா அந்த தெர்மாகோல் போட்டு பாக்ஸ் பண்ணுற மாரி எங்கள்கிட்ட புதுசாக ஒரு ஆஃபரிருக்கு அதுக்கு வேணா பிளஸ்ஸு ஒரு எயிட்டி ருபீஸ் ஆட் ஆகும்மா ஆ அது தெர்மாகோல் வந்து கூலிங்தாம்மா அந்த கூலிங்கை வந்து அது ரிஃப்லெக்ட் பண்றதினால அது ஒன்றும் மெல்ட் ஆகாதும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயும் அது வீட்டுக்கு போயும் ஒரு ரெண்டு மணிநேரம் வெச்சுக்கிலாம் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஒரு ரெண்டு மணி நேரம் வரையும் தாங்கும்மா அந்த ஐஸ்கிரீம் ஆ சரி நான் மொத்தமாக பில்லு போட்டுடவா